ஹலோ ஹலோ சார் நான் இது மாதிரி இங்கே மக்கிரிபாளையம் நாமக்கல் மாவட்டம் மக்கிரிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க சார் ஆமாம் மக்கிரிப்பாளையம் குமாரப்பாளையம் தாலுக்காவில் ஆ சார் என் பேர் அருண்குமார் சார் ஆ சார் இது மாதிரி நாங்கள் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு சார் இப்போது எக்ஸாம் லீவு அதான் சார் எக்ஸாம் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் லீவு விட்டாங்க சார் இப்போ அந்த லீவுக்காக இப்போ நாங்கள் வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு இப்போ அந்த வெக்கேஷனுக்கு ஒரு பத்து பயஞ்சு நாள் ஆகும் சார் வர்றதுக்கு வீட்டுக்கு வீட்டை விட்டு சார் எங்கள் வீட்லேருந்து சார் ஓகேங்களா நாங்கள் கொடைக்கானல் ஊட்டி இது மாதிரி இந்த லைனுக்கு அப்படியே போறோம்ங்க ஒரு பத்து நாள் ஆகும் வர்றதுக்கு நான் என் ஒய்ஃபு என் பிள்ளைங்க ரெண்டு பேர் சார் சார் அது மாதிரி வீடு வந்து இப்போது நாங்கள் வீடு வீட்டில் யாருமே ஆள் இல்லை சார் ஒரு பத்து நாளைக்கு இல்லை சார் அது நாங்கள் வந்து தனியாக தான் சார் இருக்கோம் வீட்டு பக்கம் அக்கம் பக்கத்திலலாம் வீடெல்லாம் இருக்குது சார் நிறையா ஆ ஆமாம் வளவுக்குள்ளே தான் குடியிருக்குறேன்ங்க சார் மக்கிரிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிற வழி சார் காளியா கோவிலுக்கு போகிற வழின்னு சொன்னீங்கன்னாலே எல்லோருக்கும் தெரியும் ஆ ஆமாம் ஆமாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் இருக்குதுல்ல சார் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு பேக் சைடில் சார் பேக் சைடுலேர்ந்து ஒரு பத்து பன்னெண்டு வீடு தள்ளி இருக்குதுங்க பத்து வீடு தள்ளி இருக்குதுங்க ஆ ரோட்டு மேலேயே ரோட்டு மேலேயே தான் வீடுங்க ரோட்டு மேலேயே வீடுங்க அதனால் வீட்டுக்கு வந்து பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும்ங்க சார் இல்லை சார் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா

ஓகேங்க சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகேங்க சார் ஆ சரி ஓகேங்க சார் சரி ஓகே ஓகேங்க சார் சரி நா வர்றேன் சார் நான் நேரில் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு போய்ட்றேங்க சார் ஆ சரி ஓகே சார் அருண்குமார் ஆ ஓகே சார்